நான் வரைந்த சிறந்த ஓவியத்தில் வந்து இப்போ நான் வந்து என் குழந்த ஃபோட்டோ வந்து அப்படியே ஜெராக்ஸ் எடுத்த மாதிரி அப்படியே வரைஞ்சேன் அதுக்கு ஒரு த்ரீ ஹவர்ஸ் ஆச்சு பர்ஃபெக்ட்டாக ஐஸ் இதெல்லாம் வரையறதுக்கு ஒரு த்ரீ ஹவர்ஸ் ஆச்சு அதை நல்லா வரைஞ்சி அதை ஃபிரேம் போட்டு எங்கள் வீட்டுல வைச்சிருக்கேன் மத்த படி ஏதோ ஓவியம் வரையணும் பண்ணனும் சின்ன சின்ன ஓவியமெல்லாம் ஒரு டென் மினிட்ஸ் ஒரு டூவென்ட்டி மினிட்ஸ்ல வரைஞ்சிருவேன் பெ ரொம்ப பெருசு ஃபேஸ் கட்ஸ் இந்த மாதிரி சாமி ஃபோட்டோஸ் இல்லை ஃபோட்டோஸ் பெரியவங்க ஃபோட்டோஸ் எல்லாம் வரையறதுக்கு ஒரு டூ ஹவர்ஸ் த்ரீ ஹவர்ஸ் எல்லா பண்ணுவேன் ஆனால் ஓவியம் வரையிறதுக்கு வந்து இன்ட்ரெஸ்ட்டாக உட்காந்து சாப்பாடு கூட சாப்பிடாம நல்லபடியாக வரைஞ்சி அதை ஃப்ரேம் பண்ணி இது பண்ணு ஃப்ரேம் பண்ணுவேன் அதை அதை வரைஞ்சாவே ஒரு ஹாப்பினஸ் மைண்ட் ஃப்ரஷ்னஸ் எல்லாம் இருக்கும் நேரம் வந்து மினிமம் ஒரு த்ரீ ஹவர்ஸ் பண்ணுவேன் பெரிய பெரிய டிராயிங் பண்றதுக்கு